சுற்றுலாப்பயணிகள் தமிழ்நாட்டுக்கு வரும் போது பார்ப்பதற்கான பொழுதுபோக்கு இடம்னால் நிறையாவே இருக்குது மொதல்லிருந்தே வராங்க எல்லோரும் பாரம்பரியமான கலைகள் அப்படினால் இது மாரியம்மன் கோயில் திருவிழாவெலாம் நிறையா நடக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதுனால வெளியருந்து நிறையா சுற்றுலாப் பயணிகளெல்லாம் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் லீவ் நேரத்தில் நடந்தால் எல்லாரும் அவங்க சொந்த ஊருக்கு வந்து அந்த பண்டிகைய பாத்துட்டு தேர் இழுப்பாங்க தேர் பார்ப்பாங்க அதனால நிறையா கடைகள் அப்புறம் என்ன விளையாட்டு பொருட்களெல்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கான அரிய நிறைய விஷயங்களெல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்ப்பாங்க கோயிலுக்கு போவாங்க கொழந்தைகள எல்லாம் கூப்டுட்டு வந்து புது துணியெல்லாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பாங்க நடைபயணமாகவே ரொம்ப தூரம் வரைக்கும் நடத்தே போய்விட்டு அந்த தேர் இழுக்குறது அதெல்லாம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பட்டு புடவைகள் வந்து எல்லோருக்கும் பிடிக்கும் அது வந்து எல்லோரும் காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் ஃபேமஸ்ஸு அது பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒயிலாட்டம் கரகாட்டம் காவடியாட்டம் இந்த மாதிரி நிறைய புலியாட்டம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு பார்ப்பாங்க எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் தமிழ்நாடுனுடைய பாரம்பரிய இது பாரம்பரிய கலைகள் இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் தெரு நாடகமெல்லாம் கடவுளை பற்றி தெரு நாடகமெல்லாம் போடுவாங்க அதையும் எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க அவ்வளோதான்